வணக்கம் சொல்லுங்க மயிலாடுதுறை ஏரியா ஆ சொல்லுங்க நண்டு ரசம் சாதம் மிளகு ரசம் இருங்க இன்னிக்கு செக் பண்ணிக்கிறேன் அது மெனுவில் இருக்கான்னு ம் ம் இருக்குது சார் இன்னிக்கு சொல்லுங்க எத்தனை பிளேட் சார் தேவைப்படுது உங்களுக்கு பதினைஞ்சி பேருக்கு தேவைப்படுதுங்களா ம் சரி ஓகே என்ன டைமுக்கு கொண்டு வரணும் எத்தனை மணிக்கு வேணும் உங்களுக்கு ஒன்ரை மணிக்கு வேணுங்களா ஓகே இது ஃபுட்டு எப்படிங்க அங்கே

பதினைஞ்சு பேருக்கு வேணுங்களா ஓகே வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கிறிங்ளா இல்லை வந்து நம்ம அனுப்பிச்சி வைக்கணுமா ம் ம் சரி ஓகே சவன் த்ரீ தௌசண்ட் சவன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு வரும் அதுக்கு பர் பிளேட் வந்து டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் அப்படின்ற மாதிரி ஆ நீங்கள் டெலிவரி பண்ணும்போது பேமெண்ட் பண்ணி கொடுத்துருங்க எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ஷெட்யூல் பண்ணுங்க ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான் ம் நான் அந்த மாதிரி சேம் நம்பர் தான் உங்களுக்கு நீங்கள் இதுக்கே கூட அமுச்சுவிடுங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிடுங்க ஏன்னால் அது கொஞ்சம் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணி வரத்துக்கு ஓகேங்களா அமுச்சு விடுங்க ஒரு ஒன் டென்னுக்கு வந்து உங்களுக்கு அங்கே வந்துவிடுவாங்க லொக்கேஷன் இயர்லியாகவே டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆ ஓகே ஆ ஓகே கொடுத்துங்க சரிங்களா ம் தேங்க்யூ தேங்க்யூ